கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மூணு டிப்பார்ட்மெண்ட்டும் முக்கியம் ஒரு நாட்டுக்கு வந்துட்டு இதை மேம்படுத்துகிறதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னா பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க அதில் ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா கல்விக்கு வந்துட்டு பார்த்தோம்னா வீடு தேடி கல்வித்திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதேமாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மருத்துவத்துக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு வீடு தேடி மருத்துவம் அதேமாதிரி வந்துட்டு இந்த ஆரம்ப சுகாதர நிலையம் வந்துட்டு சின்ன சின்ன கிராமத்துலேயும் வந்துட்டு கொண்டுட்டு வரது இப்போது முதல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா டவுனில் இல்லை சிட்டியில் மட்டும் தான் இருக்கும் அது வந்துட்டு சின்ன சின்ன வில்லேஜுலையும் எடுத்துகிட்டு போகணுங்கறதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னா அங்கேயும் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது ப்ரைமரி ஹெல்த் கேர் கட்டுறதுன்னு சொல்லிட்டு பல ஸ்டெப்பை முன்னெடுக்கிறாங்க அதேமாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த அஞ்சு கிலோமீட்ருக்குள்ளே இல்லை ரெண்டு கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்கூல்ஸு கொண்டுட்டு வரணும் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அது அதுக்காகவும் நிறையா ஸ்டெப்ஸெல்லாம் எடுக்கிறாங்க இந்த பா மூணு இதுவாக வந்துட்டு பிரித்து மூணு டிப்பார்ட்மெண்ட் சரி அதுதான் மூணு இதுவாக பிரித்து ஆரம்பப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளின்னு சொல்லிட்டு இந்த மூணு இதுவாக பிரித்து இ இந்த தமிழ்நாடு அரசே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ந ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த டீமாண்ட்ரிசேசனை கொண்டுட்டு வந்து ப்ளாக் மணி அமௌண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு இது ஒழிக்கணுங்கறதுக்காக அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்குறாங்க இன்னுமே வந்துட்டு